உலகம் வளர்ந்து வருதுன்னா கேட்டீங்க அப்படின்னா வளர்ந்து வரல வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி அழிஞ்சிக்கிட்டு தான் வருது இத நானும் கண்கூடாக தான் பார்த்துட்ருக்கேன் இந்த உலகத்தில் இருந்து இது இந்த உலகம் வந்து வளரலை முழுசாக அறிவியல் தொழில்நுட்பங்கள் நிறைய வந்து மக்களுடைய வளர்ச்சிகளைப் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் மக்களுடைய வளர்ச்சிக்கேற்றது போல் அழிவுகளும் இருக்கின்றது அதை பார்க்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இந்த இப்போ இருக்க இளைஞர்களும் வந்து இது பெருசாக எடுத்து செல்கிறதும் இல்லை உலகம் வந்து ஒரு உருண்டையாக இருந்து அது அற்புதமாக அழகாக இருக்குது அதை வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து எல்லோரும் அழிச்சி அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி மாசுக்கள் தண்ணி கிடைக்கல அப்படின்னா போரு போட்டு பூமியை எந்த அளவுக்கு ஆழமா தோண்டுணுமோ அந்தளவுக்கு தோண்டித் தோண்டித் தோண்டித் தோண்டி அதில் இருக்க மண்ணோடய வளங்களையும் எடுத்துக்கிட்டு அதோட கொறைச்சிட்டு ப்ளாஸ்டிக் போன்ற பொருட்களையும் யூஸ் பண்ணி மட்காத ஒரு குப்பையை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுவிட்டு எங்கேப் பார்த்தாலும் திரும்பி பார்க்குற இடம்லாம் குப்பை சாக்கடை அந்த மாதிரிலாம் காணப்படுது இந்த உலகம் வந்து வளர்ந்த உலகமா இது வந்து வளராத உலகம் அறிவியில் நுட்பத்துலேயும் தொழில்நுட்பத்துலையும் அதிகமாகிட்ருக்கு அதே மாரி மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே இருக்குது மக்கள் தொகை அகிகமாகிறதால பெரும்பாலும் மக்கள் வந்து தங்குவதற்கு இடமே இல்லை அந்த காலத்திலலாம் அதிகளவு ஒரு வீட்டுக்கு இரண்டு பிள்ளை போதாது என்ன அப்படி சொல்லிட்டு நிறையா குழந்தைகள் ஏ பத்து பதினைஞ்சு குழந்தைகள்லாம் கூட பெற்றிருக்காங்க அப்போல்லாம் அந்த இடம் இந்த உலகத்தில் இருந்தது ஆனால் இப்போ மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக மக்கள் தங்குவதற்கும் உண்ணும் உணவிற்கும் குடிக்க நீரும் இல்லாமல் பெருமளவு மக்கள் ரொம்பவுமா அதிகளவு கஷ்டப்படுறாங்க சொல்லப்போனால் மக்களுடய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையவில்லை பிறப்புக்கேற்ற போல் தான் இறப்பும் இருக்க வேணும் ஆனால் பிறப்புகள் விகிதம் அதிகமாக இருக்குது இறப்போடய விகிதம் கம்மியாக தான் இருக்குது அதனால் தான் இந்த உலகத்தில் வந்து பெருமளவு மக்கள் தங்குவதற்கு போதுமான இடமும் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் வந்து இரண்டு குழந்தைகள் தான் பெற்றுக் கொள்ளணும்ன்னு சொல்லிவிட்டு அறிவுறுத்தினாங்க ஆனாலும் அது பெருமளவு மக்கள் வந்து முழுசாக எடுத்துக்கல ஏன் அப்படின்னா இதுமாரி வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் ஆண்பிள்ளை வேணும் அப்படி சொல்லிட்டு பிறக்கிற பெண் பிள்ளைகளெல்லாம் வெ வெச்சிக்கிறாங்க அதே மாரி ஆண் கொலந்தையும் வச்சிக்குறாங்க இந்த ஆண் கொழந்தைப் பிறக்கும்போது இப்போ ஆறாவதாக கூட ஒரு ஆண் குழந்தைப் பிறந்து அஞ்சுப் பொம்பளப்பிள்ள பிறந்தாக்கூடோம் இந்த பொம்பளப் பிள்ளையும் வெச்சிக்கிறாங்க ஆனால் ஆறாவதாக இருக்கிற ஆம்பளை பையனும் வச்சிக்கிறாங்க அந்தமாரி வர வர மக்கள் தொகை வந்து அதிகமாகுது இப்படி மக்கள் தொகை அதிகமாகுது உலகம் வந்து என்ன பண்ணுது வளராமலேயே அங்கைய இருக்குது அரசாங்கம் சொல்வதை வந்து ஒழுங்கா மக்களும் கேட்பதில்லை அரசாங்கத்தை வந்து ஒரு கன்ஸிடரே பண்ணுறதே இல்லை அதனால் மக்கள் வந்து இப்படி பண்ணுறதால உலகமும் பின்னோக்கியே போகுது எல்லாம் எல்லா நாட்டில் இருக்க மக்களுடைய மக்கள் தொகை மட்டும் கொறைஞ்சிது அப்படின்னா மக்களும் இருக்கிறதுக்கான நல்ல எடமாவும் மே இருக்கும் மக்கள் அதிகளவு உணவும் கிடைக்கும் இது இந்த மாரி அதிகமான மக்கள் உருவாகினதால் அவுங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுறதுனால என்ன இருக்குது அப்படின்னா தூசுகள் துரும்புகள் அதிகமாகப்பட்டு அதிகமாக சேர்ந்து பொறுக்க முடியாமல் இந்த பூமாதேவி பொறுக்க முடியாம அவங்களுடைய இயற்கை சீற்றத்தை காம்மிக்கிறாங்க இயற்கை சீற்றம் அப்படின்னா சூறாவளி புயல் மழை அதிகமாக வர்றது கடல் சீற்றம் எரிமலை சீற்றம் எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறையா வருது இந்தமாரி வரம்போது உலகம் அழிஞ்சிக்கொண்டே வருகிறது இது வந்து கடைசி யுகம் கலியுகம் இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக உலகம் அழியுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாரி இந்த மக்களும் நிறையாப் பேர் அழிஞ்சிக்கிட்டு தான் வர்றாங்க நிறைய இறப்புகளும் இந்த டைம் அதிகமாக இருக்கிறது இந்த கடல் சீற்றத்தால் உலகம் பின்னோக்கி தான் போகுதே ஒழிஞ்சி வளர்ந்துக்கொண்டு வரவில்லை என் கண்முன்னே